ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு இரண்டு லெட்சத்தி முப்பதாயிரத்தி நானுற்றி முப்பத்திரெண்டு ஐந்து லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு ஏழு லெட்சத்தி இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு நான்கு லெட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தி நான்கு